எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஹார்ட் டச்சிங்கான ஒரு மீம்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோடய தமிழ்நாட்டில வந்து ஒரு காமெடி ஆக்டர் இருக்கார் அவருடைய பெயர் வந்து வடிவேலு அவர் நடி அவரும் நடிகர் சரத்துக்குமாரும் நடித்த ஐயாங்க ஒரு படத்தில் ஓப்பனிங் சீன்ல வடிவேலை இன்ட்ரொ பண்ணும்போது ஒரு அருமையான காமெடி சீன் வரும் அதில் ரனு காலையில ஜாக்கிங் வந்து வடிவேலு வருவார் கபடி கபடி கபடி கபடின்னு அப்படின்னு ஒரு பேக் க்ரவுண்ட் மியூசிக்ல வடிவேலு ஓடி வருவார் அந்த மீம்ஸ்ஸு அதிகாலையில அஞ்சு மணிக்கு இன் சம்மர் டைம் அப்படின்னு போட்டு ஒரு மீம் வந்துச்சு அந்த மீம் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு ஊட்டுவதாக இருந்துச்சு அதாவது ஒரு ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமாகவும் இருந்துச்சு ச எப்படி வேடிக்கையான விஷயம்னால் நான் மெயின் ரோட்டில ஓடிகிட்ருக்கம்போது பஸ்ல போன ஒரு பொண்ணு சைட் அடித்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போன அளவுக்கு ரன்னிங் இருந்துச்சு அதுவும் ஒரு வேடிக்கையான விஷயமாக எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது